இப்போ நான் பணி செய் பணி செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு திடீரெனு ஒரு சின்ன ஒரு பி பிரச்சின ஆகியிருச்சுங்க ஒரு அது என்ன பிரச்சினைன்னா நான் வந்து ஒரு கணக்கு பிள்ளையாக இருக்கிறேங்க நான்தான் பணம் எடுத்து கொடுப்பேன் கணக்கு போட்டு எல்லாம் சம்பள கணக்கெலாம் கொடுக்குற பார்த்தோம்னாங்க ஒரு ஆளுக்கு மட்டும் ஒரு ஆயிரருவா சேர்ந்து குடு குடு கொடுத்துட்டேங்க அது எனக்கு தெரியாமல் போயிடுச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு பக்கம் அந்த பணம் நான் எடுத்ததாக என் மேலே சொல்லி அந்த அந்த இடத்துல நாங்கள் வேலை செய்கிற இடத்துல எனக்கும் அவர்களுக்கு ஒரு சண்டையாகி அது பிரச்சினை ஆகி எப்படி நம்ம காசே எடுக்காமல் நம்ம மேலே சொல்லிவிட்டாங்களே அப்படினு சொல்லி நானும் அவங்கள் கிட்டே சொன்னால் அவங்க ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்ப்பா நீ தானப்பா பணம் எல்லாமே வச்சுருந்த அப்படினு சொல்லி அவங்க ஒரே பேச்சில் நிற்கிறாங்க அந்த ஒரே பேச்சில் நிற்கிற அப்போ நான் என்ன பண்ண முடியும் நாம் அவங்க சொன்ன மாதிரி என் கையில் தான் காசு இருந்ததுங்க இது எப்படி இந்த ஆயிரருவா காணாமல் போச்சு அப்படினு பார்த்தோம்னாங்க ஒருத்தருக்கு சம்பளம் கொடுக்குறப்ப ஒரு ஆயிரருவா சேர்த்து கொடு கொடுத்துருந்துக்குறேங்க அது வந்து எனக்கு தெரிகிறத்துக்கு நான் உட்காந்து ஒரு நேர ஒரு சண்டை எல்லாம் முடிச்சுட்டு அவங்க திட்டி நான் அப்புறம் பதிலுக்கு நான் பேசி இந்த சர்ச்சரவுகளில் நான் அந்த சூழ்நிலையில் நான் போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டேங்க உட்காந்து யோசனை பண்ணி பார்க்குறப்ப அப்போ தான் எனக்கு நல்லா ஞாபகம் வந்ததுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கிட்டே மட்டும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கிறப்போ பெ இன்னொருத்தர் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த காசு அவருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் தான் அவருக்கு ஒரு ஆயிரருவா கா ஆயிரருவா பணம் எச்சா போயிருந்திருக்குது அது யோசனை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக ரெண்டாவது இந்த சண்டை சச்சரவு இந்த சண்டை முடிஞ்சு இந்த சச்சரவுகளுக்கெல்லாம் இந்த சூழ்நிலையில் தாண்டி இதை எல்லாம் சாமாளித்த பிறகு அந்த யோசனை வந்ததுங்க நம்ம டென்ஷனில் இருக்கிறப்போ அந்த யோசனையே எனக்கு வ வரலைங்க டென்ஷன் இல்லாமல் யோசனை பண்ணி பார்த்தனால இந்த ஞாபகம் எனக்கு கிடைச்சு அதை வந்து நான் அவர் கிட்டே போய் கேட்டு இல்லைங்க இந்த மாதிரி உங்ககிட்ட சம்பளம் ஆயிரருபாய் எச்சா இருக்குதுங்க நீங்கள் நல்லா பாருங்க அப்படினு சொன்ன அப்புறம் ஆமாங்க எனக்கு தெரியாமல் போச்சு அப்படினு சொல்லி மறுபடியும் மறுச்சுனால் போய் அவங்க கிட்டே கேட்டு வாங்கி அந்த காசை கொண்டாந்து எங்கள் கம்பெனியில் கொடுத்து அந்த பிரச்சினைய வந்து சால்வு பண்ணிணேங்க அந்த சண்டை பிரச்சினையுமே சால்வு பண்ணிணேங்க ஆமாம்